ஃபஸ்ட் அஃப் ஆல் எனக்கு வந்து உணவு அப்படினாலே ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் எனக்கு ஏன்னால் எனக்கு வந்து சமைக்கத் தெரியும் எனக்கு சமைக்கிறதுனால் வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவந்து ஒரு ஆர்ட் மாதிரி எப்படி சொல்வது நான் ஃப்ரீயாக இருக்கிறப்போது சமைப்பேன் அந்தமாதிரி என்னோடய டைம் பாஸ் வந்து பண்ணுவேன் நான் ஏன்னால் எனக்கு சமைக்கிறதுனால் ரொம்ப பிடிக்கும் நான் சமச்சு ஏன் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் கொடுத்து அவங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னால் அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஹேப்பியாக இருக்கும் அந்தமாதிரி எனக்கு வந்து என்ன சாப்பாடு வந்து ரொம்ப பிடிக்கும்னா மெயினாக வந்து சவுத் இண்டியன் டிஷ்ஷஸெலாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதாவுது வந்து வொயிட் ரைஸ்ஸு சாம்பார் ரசம் தயிர் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கெழங்கு பொரியல் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் போட்ட ஒரு பொரியல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை அப்பளம் இதெல்லாம் இருந்ததுன்னால் வேறு லெவல் அதை சாப்பிட்டா போதுமப்பா நல்லா ஒரு தூக்கத்தைப் போட்டு எழுந்திரிக்கலாம் இது வந்து வெஜிடேரியனில் இதுவே நான்வெஜிடேரியனில் வந்து எனக்கு என்ன பிடிக்கும்னா பிரியாணி வேறு லெவலில் வந்து சிம்பிளாக ஒரு பிரியாணி அதுக்கும் தொட்டுக்கிறக்கு சாப்பிட்றக்கு வந்து ஆனியன் பச்சடி அதுக்கப்புறம் வந்து அந்த கத்திரிக்காய் கூட்டு ஒரு முட்டை அதுக்கப்புறம் சிக்கன் சில்லி கொஞ்சம் அப்புறம் வந்து மீன் கொழம்பு மீன் கொழம்புக்கு வொயிட் ரைஸ் இந்த ஒரு பக்கா காம்போ இருந்தால் போதும் வேறு லெவல் அன்றைக்கி சாப்பாடு இந்தமாதிரி சாப்பாடு வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸில் வந்து எனக்கு வந்து ரஸகுல்லா ரஸமலாய் குலாப்ஜாமுன் பால்கோவா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோக்லா இதெல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது எல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன் இதுவே கார வகை அப்படின்னா வந்துட்டு இந்த மிளகு சேகு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதுவந்து என்னோடய எவர் பேவரட் ஸ்நாக்ஸ் இதுதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச உணவுகள்